பழைய காலத்தில்லாம் வந்து ஒரு ஒ ஒரு ஒரு விஷயம் எதுன்னால் வந்து சொல்லணும்னாக்குல அந்த புறாவோடய காலில் வந்து கட்டி அம்ச்சு விடுவாங்க அவங்க வந்து அதை பார்த்துட்டு எடுத்து படித்துட்டு பார்த்துட்டு அவங்க வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறமா நியூவு இது நியூஸ் பேப்பர் வந்துச்சி அது வந்து வீட்டில் கொண்டாந்து டெய்லி போடுவாங்க அதை பார்த்து வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க என்னென்ன நடக்குது உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறமா டிவி வந்தது டிவியில் வந்து அது டிவி வந்த பின்னாடி அதுக்கு அதை பார்த்து அத கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்குவாங்க என்னென்ன நடக்குது வா அப்படின்னு சொல்கிற அதுக்கு ஒவ்வொன்று நினச்சிப்பாங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்துச்சி கம்ப்யூட்ரு கம்ப்யூட்ரு மூலமா இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கு பின்னாடி இப்போ டெ இது இந்த டெ டெக்னாலஜி வளர்ந்ததுனால வந்து ஃபோன் ஃபோன் வந்ததுனால் இப்போ ஃபோன்லேயும் எல்லாம் இங்கே இருக்கிறத வந்து எங்கள் உலகத்துல இருக்கிறது என்ன வேணும்னாலும் தெரிஞ்சுக்குவேன் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் ஃபேஸ்புக்கு இன்ச இன்ஸ் இன்ஸ்டக்ராமு யூடியூப்பு எல்லாமே இப்போ எல்லா அதை வந்து பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க ஃபோன் வந்து சின்ன குழந்தைல இருந்து எல்லாமே பார்த்து ஃபோனை பார்த்து பழகிக்கிறாங்க இனிமே ஒரு மெசேஜ் வந்தாலோ எது வந்தாலுமே அது ஃபோனை பார்த்து நல்லா பழகிக்கிறாங்க இன் இங்கே டெக்னாலஜி வளர்ந்திரிச்சி முன்ன இருந்தது போலவும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி நல்லா வளர்ந்திரிச்சி பட் படைய படைய படி படியாக வளர்ந்திரிச்சி